விவசாயி விவசாயின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கரெக்டான அந்த விவசாயம் பண்ணுனாலும் அந்த கரெக்டான அவங்களுக்கு ஊழியம் வந்து கிடைக்கிறதில்ல ஒரு விவசாயம் பண்ணனும் அப்படின்னா ஒரு கடலையே போட்டோம் அப்படின்னா கடலைக்கு மூணு மாசம் தொண்ணூறு நாள்ன்னா அந்த தொண்ணூறு நாளுக்கும் கரெக்டாக மழை வந்து கரெக்டாக அதை விளச்சல் விளஞ்சா மட்டும்தான் விவசாயிக்கு அந்த அந்த கடலை போடுறதுக்கான ஒரு என்ன சொல்லுறது கரெ கரெக்டான ஒரு ஊழியம் கிடைக்கும் அதுவுமே ஓ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மழை வராம போய் காஞ்சி போய் எல்லா சருகா போயிரும் போ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மழை நிறையா பேஞ்சி கல்லைக்கா கடலையே வராது செடி மட்டும் நிறையா வந்த மாதிரி ஆயிரும் இதெல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி விவசாயிங்களுகெல்லாம் இதாதானா சலுகைங்கிறது எதுவுமே கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு சலுகைக வந்து கிடைக்கிறதில்ல கொடுக்கறதில்ல இப்போ என்ன பண்ணலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு வருஷம் இல்லாம அது வந்து விவசாயிக்கு அதில் எதுவுமே வு ஒரு லாபமோ நட்டமோ எதுவுமே பார்க்க முடியாது ஒரு வருஷம் ஆனால் தான் என்னானாலும் ஒரு வருஷத்துக்கு உண்டானது அவன் சாப்பாட்டுக்கு விவசாயி என்ன பண்ணுவான் அதெல்லாம் யாருமே எதுவுமே யோசிக்கிறதில்லை மழை வந்தாலும் பிரச்சனை மழை வர்லைன்னாலும் பிரச்சனை கரெக்டான பருவத்துக்கு மழை பேஞ்சா மட்டுந்தான் ஒரு விவசாயி கொஞ்ச நாச்சும் ஒரு அவன் போட்ட வ அசலனாச்சு எடுக்க முடியும் அது தான் மாதம் மாசம் அவனுக்கு என்ன வருமானோன்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை வருஷம் ஆனா மூணு மாதம் ஆனால் ஆறு மாதம் ஆனால் மட்டும்தான் வருமானம்